எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன்னு பார்த்தா அது வந்து ஜிலேபி மீன் ஆனால் பொதுவாக மக்கள் விரும்பி உண்ணும் மீன்னா அது வந்து வஞ்சர மீன் தான் ஏன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாம முள்ளுங்கறது வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஸோ சின்ன குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்ணாலுமே அதை சாப்பிட்லாம் அதுவும் இல்லாம எங்கள் ஏரியாவில அந்த மீன் தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் பக்கத்துல ஆறு இருக்கிறதுனால அங்கே இந்த வகை மீன்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் பவானி சாகர் டேமும் இருக்கு ஸோ அங்கே வந்து இந்த வகை மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு பக்கத்தில் எது கிடைக்கிதோ அதை வந்து மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க